இந்திய ஊடகங்கள் பிரியோஜனமான செய்திகளை தருகிறது எனக்கு தெரிந்த செய்தி சேனல்கள் என்னவென்றால் பாலிமர் நியூஸ் சன் நியூஸ் ஜெயா நியூஸ் நியூஸ் ஜே ஆகிய நான்கு மற்றும் கலைஞர் நியூஸ் இந்த ஐந்திலுமே பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ் வந்து உடனுக்குடனே பொதுவான செய்திகளை அப்டேட் பண்ணுவாங்கள் மத்த ஸ் செய்தி சேனல்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்தது அதனால் அந்தந்த கட்சிகளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சேனல்ல ஒளிபரப்பு செய்வாங்கள் இந்த பாலிமர் நியூஸு இதோடய எடுத்துக்கிட்டீங்கன்னால் தந்தி நியூஸ் இருக்கிறது இந்த மாதிரி சேனல் நியூஸ் சேனல்கள் எல்லாமே உடனுக்குடனே எந்தெந்த ஊரில் என்னென்ன செய்திகள் நடக்கிறது இந்த உலகம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த நியூஸ் சேனல்ல உடனுக்குடனே அனுப்புவாங்கள் இப்போது எல்லா இப்போது எல்லா பகுதியிலுமே சில சில செய்தியாளர்களை பிரித்து வச்சிருப்பாங்க இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுனால் இத்தனை பேர் சென்னையா இத்தனை பேர் திருச்சியா இத்தனை பேர் தூத்துகுடியா இத்தனை பேருன்னு சொல்லி இப்போது எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம்மு பிரஸ்ஸுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம்னால் முதல் ஆளாக அவங்க போய் அங்கே நிற்பாங்க அங்கே ஒளிபரப்பாகிறது உடனே டிவியில அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒளிபரப்பாயிடும் சிலதெல்லாம் லைவாகவே ஒளிபரப்பாகும் எண்ணற்ற இப்போ நான் வீட்டில இருந்துகிட்டே உலக நியூஸை தெரிஞ்சிக்கிலாம் அப்படின்னா இந்த மாதிரி செய்தி சேனல்களை நான் பார்த்தன்னா எங்கெந்தெந்தந்த ஊரில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ஈஸியாக தெரிஞ்சிக்கிலாம்